ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் என்னென்ன பூ வேணும் எங்கள் கிட்ட ரோஜா பூ சாமந்தி பூ செவ்வந்தி பூ ரோஜ் இந்த மாதிரி நிறைய பூ இருக்குங்க உங்களுக்கு எது வேணும் ஹலோ ஆ இருக்குங்க மல்லி பூ இருக்கு எல்லா விதமான பூவும் இருக்குங்க ஆ எத்தனை கிலோங்க ஆ சரிங்க எப்போ வேணும் ஆ சரிங்க உங்கள் அட்ரஸ் தாங்க ஆ ஓகேங்க ஆ அமௌண்ட் வந்து ஒரு கிலோ வந்து மூணு பூக்கும் சேர்த்து ஒரு மூணாயிரம் வருங்க குறச்சியா குறச்சிதான் உங்கள்ட்டே சொல்லியிருக்கோம் சரி உங்களுக்காக ஒரு ஐநூறுவா குறச்சிக்கிறோம் ரெண்டாயிரத்து ஐநூறுவா ஆ ஓகே ஆ ஓகேங்க ஆ தேங்க் யூ